இதோ இந்த இடத்துல வந்து டிராயிங் ஸோ எனக்கு வந்து ட்ராயிங் வந்து அவ்வளோவா வராது ஒரு அளவுக்கு ஆவ்ரேஜ்ஜாக நான் வந்து ட்ரா பண்ணுவேன் ஸோ ட்ரா பண்ணும்போது இது வரைக்கும் நான் வந்து ட்ராயிங்ஸ் பண்ணிருக்கேன் நான் பண்ணது பண்ண ட்ராயிங்ல வந்து ரொம்ப கஷ்ட்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு லயன் நான் வந்து ட்ரா பண்ண ட்ரை பண்ண த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நான் வந்து அதை ஸ்டில்லாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பட்டு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இல்லை ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறோம் அந்த இதுவே வேணாம் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ அதுக்கு அப்புறோம் அந்த பெயிண்டிங் வந்து பாதியோடையே நிற்குது ட்ராயிங்கில் வந்து நம்ம மனசு ஒருநிலையாக இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் ஈசியாக ட்ரா பண்ண முடியும் இவ்வளோ தாங்க ட்ராயிங்க பற்றியிலாம்